நான் கடைசியாக படித்த புத்தகம் அப்படின்னு பார்த்தோம்னா பெருமாள் முருகன் எழுதிய பூக்குழி அப்படின்ற புத்தகம் புக்கர் பரிசுக்கு இறுதி பட்டியலுக்கு தேர்வான முதல் தமிழ் நூல் அப்படின்ற பெருமையை கொண்ட அந்த புத்தகத்தில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தமாகவே ஒரு ஒரு வேற்று ஜாதி பெண்ணை திருமணம் செஞ்சுட்டு வந்த ஒரு குடும்பத்துடைய ஒரு அந்த வாழ்க்கையை தான் அழகாக சொல்லியிருப்பாரு பெருமாள் முருகன் படிக்கிற ஒருத்த ஒருத்தவர்களுக்கும் கோபமும் ஒரு அனுதாபமும் ஒரு கண்டிப்பான ஒரு வெறியும் ஏற்படும் அப்படின்னு நான் சொல்லுவேன் அந்த பொண்ணை அந்த ஜாதிக்காரங்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துறாங்க அந்த கஷ்டத்தலாம் தாண்டி அந்த பொண்ணு எப்படி வாழணும் நினைக்குது கடைசியில் கிளைமாக்ஸ்சில் என்ன ட்விஸ்ட்டு வைக்கிறாரு அப்படின்றது தான் இந்த முழு கதையாகவுமே இருக்குது பெருமாள் முருகனுடைய ஒவ்வொரு புத்தகத்துலேயுமே கடைசி பக்கத்தில் தான் ட்விஸ்ட்டை தூக்கிகிட்டு வந்து வைப்பாரு அதே மாதிரியே இந்த புத்தகத்துலேயும் கடைசி பக்கத்தில் எல்லாேரையும் அழ வச்சுடுவாரு அப்படின்னு தான் கண்டிப்பாக சொல்லணும் நீங்களும் வாசித்து பாருங்கள்